ஆ இந்தமாதிரி பழம் பழம் சொல்லுங்களா ஓகேங்க எங்களுக்கு இந்தமாதிரி ஒரு விசேஷத்துக்கு வந்து பழங்கள்ளா தேவைப்படுது ஆ இந்தமாதிரி என்னன்ன புதுவிதமான பழங்கள் ஏதாவது இருக்குங்களா

ஓகேங்க ஓகேங்க எனக்கு வந்து இப்போ அந்த புதுசாக அந்தமாதிரி பழம்லாம் கிவ்வி பழம்லாம் சொல்லுறாங்கள அந்தமாதிரி பழம் எல்லாம் வேணும் ஆ அது எவ் எவ்வளோ விலைங்க அப்படிங்களா ஆ விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது வீட்டுக்கும் தேவைப்படும் வீட்டுக்கு நான் எப்போயுமே வந்து வாரம் வாரம் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன் உங்கக்கடையில்தான் வந்து வாங்குறேன் அப்போ வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி தான் கொடுக்குறாங்க அங்கே ஒர்க்கப் பண்ண ஆ வேலைசெய்றிங்களும் கொஞ்சம் நல்லதாக பண்ணுறாங்க எல்லா ஆ சர்வீஸ் எல்லாம் நல்லதாக பண்ணுறாங்க ஆ அதுனால தான் எங்களுக்கு பிடிச்சி போய் உங்கள் கடையிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் விசேஷத்துக்கு நிறையா ஆர்டர் வேணும் நிறையா பழங்கள் வேணும் ஆ ஓகேங்க நான் ஆனால் ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க எனக்கு சரிங்க எனக்கு நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் நோட் எழுதிக்கிறிங்களா எனக்கு வந்து ஆ ஆப்பிள் ஒரு அஞ்சு கிலோ ஆரஞ்சு அஞ்சு கிலோ ஆ கொய்யாவில வந்து புதுவிதமாக இப்போ சொல்லுறாங்க நான் நிறையா பார்த்தேன் டிவிலெல்லாம் ஆ அந்த வெளியே வந்து பச்சை கலராக இருக்கும் உள்ளாரா ரோஸ் கலராக இருக்குராமாதிரி நாட்டு கொய்யா பழங்குறாங்க அது இருக்குங்களா ஆ அந்த பழம் அந்தப்பழம் வந்து எனக்கு ஒரு ஆறு கிலோ வேணுங்க அப்புறம் சப்போட்டா பழம் ஆ அது வந்து அந்த ஆ அது வேணுங்க அது வந்து ஒரு எட்டு கிலோ வேணுங்க ஆ அது ஒன்று அப்புறமேட்டு சப்போட்டா பழம் வந்து இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் வேணா சின்ன சப்போட்டா பழமாக இருக்கிறதாக பார்த்து ஒரு பத்து கிலோ கொடுங்க எல்லாமே அந்த வேளாண் தொழில் நுட்பம் மூலியமாக அது இயற்கையாக விளஞ்ச பழங்கள் தானுங்க ஆ ஆ ஆ அதெல்லாம் ஆ எந்த அந்தமாதிரில்லாம் வேணாம்னு அந்தமாதிரில்லாம் ஆ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதுனுட்டு இந்தமாதிரி இயற்கையாக உங்கள் கடையில் நான் விசாரிக்கும்போது இயற்கையாகதான் பழுக்க வச்சு அப்படியே கொடுக்குறிங்கனு அதையும் நான் கேள்விபட்டேன் அதுனால தான் சொல்லுறேன் எனக்கு அதை அது மட்டும் நான் சொன்ன இதெல்லாமே போட்டுக்கோங்க அப்புறம் விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி அஞ்சாம்தேதி இருபத்தி அஞ்சாம்தேதி எனக்கு ஒரு நிறையா வே கொள்முதல் பண்ணுறாமாரி வேணும் ஆ இன்னும் வேறு ஏதாவது பழங்கள் இருக்குங்களா ஓ சொன்னன்னா வேணும்னா வாங்கி வச்சுப்பிங்களா அப்படிங்களா ஆ அப்படிங்களா ஓ அதுவும் அதுவும் பண்ணுறிங்க ம் ஃபிரியாகவே பண்ணுறிங்க அப்படிங்களா ஆ ஓகேங்க அதெல்லாம் நான் நிறையா சொல்லிருக்கேன் எங்கள் உறவினர்கிட்ட நண்பர்கிட்ட எல்லாமே உங்கள் கடையைதான் நான் சொல்லிருக்கேன் அங்கே போய் பழங்கள் வாங்குங்க நல்லா தள்ளுபடி பண்ணி கொடுப்பாங்க இந்தமாதிரி நிறையா நண்பர் சொல்லிருக்கேன் அவங்களும் வந்து வாங்குவாங்க இப்போ எங்களுக்கு விசேஷத்துக்கு தேவைப்படுறதுனால நாங்கள் சரி உங்கள் கடையை செலக்ட் பண்ணுலாம்னு பண்ணோம் ஆ அந்தமாதிரி பண்ணுங்கள் அப்புறமேட்டு இன்னும் வேறு பழங்கள் எல்லாம் வேணும் இப்போ வாழைப்பழத்துலியே அந்த ஆ ஆ செவ்வாழை மஞ்சவாழை அந்தமாதிரி அந்த பழமும் எங்களுக்கு வேணுங்க ஆ பழங்கள் வந்து இப்போ நான் இப்போ ஆ ரெண்டு நாள் முன்னாடியே பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப பழசு பழமாக சொத்த எனக்கு பண்ணிடாதிங்க ஃபிரஷ்ஷாக அதான் கொஞ்சம் காயாக இருக்குறமாதிரி ஏன்னா நாங்கள் இப்போ நாங்கள் கொண்டாரும்போது ஆமா ஆ அந்தமாதிரிக்கே சரிங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் எழுதிக்கோங்க நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்து மூணு ஆ ஸ்ரீ ஜோதி மேல்நிலைப்பள்ளி காரமங்கலம்

ஓ ஓகேங்க தேங்க் யூங்க நன்றிங்க நன்றி